ஆ ஹலோ வணக்கம் சார் ஆ வணக்கம் சார் சார் ஆ வணக்கம் சார் நீங்கள் இந்த சமையல் கேட்ரிங் தான சார் ஓகேங்க சார் வெ நம்பளுக்கு ஒரு பெரிய ஒரு வெட்டிங்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு அறுபதாம் கல்யாணம் வச்சுருக்குறோம் ஒரு ஒரு எழ்நூறு பேர் வந்து சாப்புடணும் அது அதான் சார் உங்கள்கிட்ட நீங்கள் அது மாரி ஒன்லி என்னென்ன சார் பண்ண முடியுமா சார் உங்களால் ரெண் ரெண்டுமே நீங்கள் பண்ணுறீங்க ஓகே சார் ஓகே சார் ம் ஓகே சார் ம் ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் ஓகே ஓகே ஓகே ஓகேங்க சார் இப்போ இப்போ வந்து நம்பளுக்கு வந்து முத நாள் நைட்டு வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கெஸ்ட்டு வருவாங்க அவங்களுக்கு அப்புறம் மார்னிங் டிஃபன் செய்யணும் மதியானம் வந்து லன்ச்சு ப்ரொவைட் பண்ணணும் ஒரு மூணு வேளைக்கு எவ்வளோ சார் எப்படி சார் எப்படி கண எப்படி ரேட்டு வருங்க சார் பேசுவீங்க இல கணக்காக சார் சரி சார் ஓகே ஓகே சார் ஓ ஓகே சார் ஆ டிஃபன் ஐம்பதுரூவா

ஓகே ஓகே ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் பிரியாணி வந்து என்ன ரைஸ்ஸு சார் நீங்கள் போ யூஸ் பண்ணுவீங்க பாஸ்மதியா ஜீரக சம்பா ஓகே ஓகே ஓகே சார் ஓகே சார் அதான் சார் கொஞ்சம் நல்லா இருக்குமா சார் இது சப்ளையர் எல்லாமே வந்துருவாங்க ஓகே ஓகே ம் ஆ ஆ ஆ ஓகே ஓகே சார் சார் திங்க்ஸ் எல்லாம் வந்து நீங்களே வாங்கி செட்டாக பண்ணுவீங்க வாங்கிக்குவீங்க ம் ம் ம் ஆ அப்படியா சார் ஓகே ஓகே சார் ஆ ஓகே சார் வேறு எதுவும் அரேஞ்ச்மெண்ட்ஸு சார் எப்படி வேறு டேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல

ஆ ஆ ஆ ஆ ஓகே ஓகே சார் இது ஏன்னா ஏஜுடாக தான் மேரேஜ் அறுபதாங் கல்யாணம் ஏஜுடாக தான் கொஞ்சம் பீப்பிள்ஸ்லாம் வருவாங்க அவங்கள்லாம் நல்லா செட்டாகணும் சாப்பாடு அதுக்காக தான் கேட்டேன் சார் ஓகே சார் நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் சார் நான் வந்து எப்படி சார் டேஸ் இப்போ கேஷ் வந்து அது அட்வான்ஸ் எதுவும் கொடுக்கணுங்களா சார் இல்லை டே ம் ம் ம் ம் சரிங்க சார் ம் சரி ஓகே சார் ஓகே சார் நான் வந்து டேரெக்ட்டாக நாளைக்கு வரேன் சார் வந்து உங்களுக்கு அட்வான்ஸும் எவ்வளோ பேர் கௌண்ட்டிங்கறதும் சொல்லி கரெக்டாக கொடுத்துட்டு வந்துடுறேன் சார் ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ